எனக்கு ரன்னிங் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டட் எனக்கு ஸ்போர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குன்னா நான் ஃபஸ்ட்டு ரன்னிங்கிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிணேன் நான் எப்போ பார் ஓடிகிட்டே இருப்பேன் மார்னிங் தூங்கி எழுந்திருச்ச உடனே நான் போவேன் டூ த்ரீ கிலோ மீட்டர்ஸ் ஓடுவேன் திரும்ப வீட்டில் வந்து ட்ரெட்மிலெலாம் நான் போவேன் ட்ரெட்மில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரே இடத்துல தான் போயிட்டுருக்கும் வெளியில் இந்த மாதிரி போனால் கிரவுண்டுலையும் இப்படிலாம் நம்ம போனோம்னால் நான் ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் சிக்ஸ் கிலோ மீட்டர்ஸெலாம் போயிட்டுருப்பேன் ரன்னிங் ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்